கேஸ் ஸ்டவ்வில நெகட்டிவாக பார்க்கணுன்னு சொன்னாக்கா நமக்கு நேரமும் காலமும் சேவ் ஆனாலும் ஒரு பக்கம் அதில் வந்து மூணு பர்னர் கொடுத்திருக்குறாங்க அந்த மூணு பர்னரால ஒன்று மட்டும் வந்து ஸ்லோவாக எரியுற மாதிரி கொடுத்துருப்பாங்க இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து மூணுமே வந்து ஒரே அளவில் எரியுற மாதிரி இருந்தாக்கா நல்லாருக்கும் அது ஒன்று ஸ்லோவாக எரியுது அப்படின்னும் போது கொஞ்சம் காலதாமதம் ஆகுது அது வந்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லலாம் இன்னொன்று என்னன்னாக்கா கேஸில் கேஸ்லருந்து ஸ்டவ்வுக்கு போகற அந்த ஒயரு அது என்ன தான் நம்ம ஃபிட் பண்ணி டைட் பண்ணி இது பண்ணாலும் அது வந்து ஒரு ஸ்மெல் வர மாதிரியே ஒரு ஃபீல் ஆகும் அது வந்து என்ன ஆகுமோ எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் அதனால் அது வந்து தரமான பொருளாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிற முறையிலையும் அது இருக்குது தரமான பொருளாக இருந்தாலும் நம்ம பயன்படுத்தி ஒழுங்கான முறையில் இருந்தாக்கா நமக்கு எல்லாமே சேவ் ஆகும் அப்படி இல்லைன்னா உயிருக்கே கூட ஆபத்தாக முடியும் அது